உலகிலேயே மூத்த மொழினா அது நம்ம தமிழ் மொழி தான் அந்த தமிழ் மொழியோட பெருமை அப்படிங்குறது உலகம் எங்கே எங்கே போனாலுமே தெரியும் தமிழ் மொழி அப்படிங்கிறது உலகம் நம்ம எந்த மூளைக்கு போனாலுமே நம்ம தமிழ் மொழி சிறப் அங்கே வந்து சிறப்பு வாய்ந்துதான் இருக்குது இதில் என்ன அப்படின்னா உலகத்துலேயே சிறப்பு வாய்ந்திருக்கும் போது நம்மளுடைய தா இந்தியாக்குள்ளே பல்வேறு மாநிலங்களுக்கிடைல ரொம்பவுமே ஒவ்வொரு இது வந்து தமிழ் மொழி அப்படிங்கிறது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது இது எந்த வகையில் இன்னொரு மாநிலத்துக்கு இது உதவுது அப்படின்னா எ ஒரு ஒரு மாநிலத்தில் நடக்குது இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை வந்து அப்படியே இந்த இந்த தமிழ் மொ தமிழ்நாட சேர்ந்த தமிழ் மொழி எப்போதுமே விடாது அதுக்கு தங்கள் தமிழ் பேசக்கூடிய அனைத்து மக்களுமே அதுக்கு வந்து போராடுவாங்க ஸோ தமிழ் மொழி வந்து யாருக்குமே எதையுமே விட்டுக் கொடுக்காது இதை இதன் மூலம் என்னென்னா தமிழ் வந்து பழமையான மொழி அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது இதன் மூலம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தமிழ் மொழிய நம்ம வெவ்வேறு மாநிலங்களில் பார்க்க முடியும் நமக்கு பக்கத்தில் இருக்கிற கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் அங்குள்ள மக்கள் வந்து அங்குள்ள மக்களுக்கு வந்து நம்முடைய தமிழ் மொழி ரொம்பவே பிடிக்கும் நம்மளுடைய தமிழ் மொழி சாயல் வந்து கேரளாவில் இருக்கும் மலையாளத்தில் கூட நம்ம தமிழ் மொழியோட சாயல் இருக்கும் ஸோ இது என்ன பண்ணனும் அப்படின்னா இது வந்து இப்போது கேரளாவில வந்து ஒரு ஓணம் பண்டிகை நடக்குது அப்படின்னா அதை வந்து தமிழ்நாட்டிலயும் கொண்டாடுவாங்க ஸோ அங்கே அங்கே உள்ள மக்கள் வந்து இங்கே நிறைய பேர் இருப்பாங்க இங்கே நிறைய பேர் மக்களை வந்து ஒரு வாழ வைச்சது அப்படின்னா அது ஒரு தமிழ் மொழி தமிழ் மொழி வந்து பட்டித்தொட்டியும் பரவி இருக்கிறதனால அதில் நிறைய நம்ம தெரிஞ்சிக்க முடியும் தமிழ் மொழியப் பற்றி நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் இப்போ என்னன்னா அந்த கேரளா வெளி மாநிலங்களிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய மக்கள் வருவாங்க நிறைய மக்கள் வருவாங்க அவங்ளுக்கும் இந்த தமிழ்மொலி வந்து நிறைய ச சப்போர்ட் பண்ணி இருக்குது இப்போ என்னென்னா இப்போ என்னென்னா தமிழ் மொழிய வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களெலாம் எழுதியிருக்காங்க இப்போது ஜியூ போப்பெலாம் இருக்காரில்லையா அவர்லாம் என்ன பண்ணி இருக்காருன்னா நம்ம தமிழ் மொழி மேலே உள்ள பற்றுனால் அதை வந்து திருக்குறள்ல வந்து எழுதியிருக்காரு ஸோ நம்மளுடைய தமிழ் மொழி மூலம் மற்றவங்களுக்கு நம்ம தமிழ் மொழிய வந்து இப்போ மொழிபெயர்ப்பு செய்யிறாங்கள அப்போ மொழிபெயர்ப்பு செய்யும்போது என்னாகும் அப்படின்னா அது வந்து மற்ற மாநிலங்களுக்கு உதவும் அவங்களுடைய மொழிகள்ல அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஸோ அவங்க வந்து அதனால பயன்படுவாங்க இப்படி பயன்படும் போது அவங்க வந்து நம்ம தமிழ் மொழி மேலே உள்ள மரியாதை வந்து எப்போதுமே அதிகரிக்கும் ஒரு ஒரு ஒரு நா தமிழ்நாட்லேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம தமிழ் தமிழ் பேசுகிறவங்க அப்படின்னு தெரிஞ்சால் அங்கே ஒரு மரியாதை அப்படிங்குறது ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தமிழர்கள் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எதா இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறது எல்லோருக்குமே தெரியும் அதனால் தமிழ் மொழில உள்ளவங்களை தமிழ் கலாச்சாரம் தமிழ் தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் கலாச்சாரம் தெரிந்தவங்க எந்த நாட்டுக்கு போனாலுமே அவங்க தனித்து தெரிவாங்க அவங்களுக்கு தனியாக அவங்க வந்து டிஃப்ரண்டாக தெரிவாங்க அவங்களை நம்மளை நம்ம கண்டுபிடிச்சிரலாம் ஸோ இது மாதிரி என்னென்னா தமிழ் மொழி வந்து எல்லா மாநிலங்களிலேயுமே ரொம்பவே யூஸாக பயனுள்ளதாக இருக்குது இப்போது வே வேறு வெளி மாநிலேந்து மாநிலத்துலேருந்து நம்ம தமிழ் நாட்டுக்கு வரும்போது அங்கே உள்ள சுற்றுலா தலங்களில் வெளிநாடுகளிலேருந்து வராங்க அவங்க வெளிநாடுகளிலேருந்து வரும்போது நம்மளுடைய தமிழ் மொழியின் பெருமையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு கோவில்களில் உள்ள ஒவ்வொரு சிற்பங்களை பற்றியும் அவங்க நிறையவே தெரிஞ்சிகிறாங்க ஸோ ஒவ்வொரு சிற்பங்கள் இப்போ தஞ்சாவூர் பெரிய கோவிலாக இருக்கட்டும் சிதம்பரம் நடராஜர் கோவிலாக இருக்கட்டும் அங்கு என்னென்ன இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு அதிசயங்கள் அந்த இதில் இருக்கிறதுனால அங்கே உள்ள வெளிநாட்டவர்கள்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் மொழியில இருக்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது தமிழ் மொழி அப்படிங்கிறது எல்லா ஒரு நம்மளுடைய தமிழ் நாட்டுக்குள்ளே மட்டும் இந்த தமிழ் மொழி வாழலை இந்தியவாக இருக்கட்டும் உலக மொழிகளிலியுமே தமிழ் மொழி ரொம்பவே சிறந்து சிறப்பு வாய்ந்து காணப்படுது அதுவுமில்லாமல் தமிழர்கள் எல்லோருமே எப்படினா ஒரு வீரமிக்கவர்களாக இருப்பாங்க இப்போ என்ன அப்படின்னா இப்போ அலங்காநல்லூர் பொங்கல் பண்டிகையாக இருக்கட்டும் பொங்கல் பண்டிகைலாம் இங்கே தா நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொரு விலங்குகளுக்கும் சரி நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக நம்ம வந்து கொண்டாடுவோம் இது மாதிரி நிறைய தமிழ் மொழி வந்து பல்வேறு மாநிலங்களுக்கும் சரி உலக மக்களுக்களுக்கும் சரி நிறைய பயனுள்ள வகையில் இது நிறையவே இருந்திருக்கு அப்புறம் வந்து தமிழ் வந்து என்ன மற்ற மாநிலங்களுக்கு எப்படி தகவல் பரிமாற்றம் அப்படின்னா ந அது இங்கேயிருந்து பல்வேறு பொருட்கள் வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க நம்ம தமிழ்நாட்ல நம்மளுடைய மண்ணில் விளைஞ்ச நிறைய விஷயத்துக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போய் அங்கே பரிமாற்றமாக செய்கிறாங்க